சார் வணக்கங்க சார் ஆ சார் இது கோச்சிங் சென்ட்ருங்களா சார் நான் கொஞ்சம் வந்து இந்த ரன்னிங் இது இந்த ஹாக்கி மேட்ச்சி அந்த மாதிரிலாம் கோச்சிங் கற்றுக்கலானு வ வரலான்னு இருக்கேங்க சார் நீங்கள் அதெல்லாம் கோச்சிங் கொடுப்பீங்களா ஆ ஆமாங்க சார் அந்த மாதிரி தாங்க சார் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரிலாம் கற்றுக்கணுன்னு சொல்லிவிட்டு என்னோடய எய்ம் அந்த மாதிரி நீங்கள் நல்லா கோச்சிங் கொடுத்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு எவ்வளோனு சொல்லி சொன்னிங்கன்னால் அதை கட்டிவிட்டு நான் வந்து கோ சென்டரில் வந்து கோச்சிங்கில் நான் ஜாயின் பண்ணிக்குவேன் அது எத்தனை மாதம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு வந்து கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஆ மாதம் ஐந்நூறுங்களா சரிங்க சரிங்க சார் நான் நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் கோச்சிங் சென்ட்ரு போய்கிட்டு இருந்தேங்க சார் அது வந்து இடையில கொஞ்சம் குடும்ப சூழ்நெலன்றதனால நான் நின்றுட்டேன் அதனால் ஏற்கனவே ஆல்ரெடி நான் கொஞ்சம் கற்றுட்ருக்கேன் மறுபடியும் வந்தேன்னால் கொஞ்சம் முழுமையா கோச்சிங் கற்றுக்கிட்டு நம்ம இப்படி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்முங்க சார் என்னோடய எய்மு ஸ்கூல் லெவலில் தாங்க சார் ஸ்டேட் லெவலில் போகணும்னு தான் ஆசை எனக்கு அந்த அளவுக்கு நீங்கள் கோச்சிங் கொடுக்குணும் சரிங்க சார் ரன்னிங்கி ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓ

சரிங்க சார் சரிங்க சார் எந்த தேதியில் நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் டேட் எனக்கு கொடுத்துடுங்க நான் வந்து ஃபீஸ் கட்டிவிட்டு நான் அட்மிஷன் மண்டே வந்துவிட்டுங்களாங்க சார் ஓ ஓகேங்க சார் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாமாங்க சார் சரிங்க சார் சார் இப்போ அந்த கோச்சிங்க்கான ட்ரெஸெல்லாம் நீங்களே கொடுப்பீங்களா இல்லை நாங்கள் வந்து தனியாக வாங்கிக்கணுமா அப்போ நீங்கள் அந்த கோச்சிங் கொடுக்கறதுக்கான ம பேமண்ட்டு மட்டும் தான் நீங்கள் வாங்குகிறிங்க ட்ரெஸெல்லாம் நாங்களே வாங்கிக்கணும் ம் சரிங்க சார் ஓகேங்க சார் அப்போ நான் ஆ ஓகேங்க சார் ஆ சரிங்க சார் ஓகேங்க சார் நான் வந்து திங்கக்கெழம வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்க சார் ஓகேங்க சார் தேங்க்யூங்க சார்